ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன கிளாஸ் போயிட்டுருக்கீங்க ஆ சரி ஓகே எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க பிளஸ் டூவில ஆ சரி ஓகே இப்போ எவ்வளோ அமௌன்டு ம் சரி ஓகே இதுக்கு முன்ன உங்கள் ஃபேமிலியில எஜுகேஷன் லோன் எடுத்துருக்கீங்களா

உங்கள் ஃபேமிலியில அமெளண்ட்டு கரெக்டாக எடுத்து கட்டிடுவீங்களா ம் ஆ சரி ஓகேப்பா உங்களோடது வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க உங்களோட மார்க் ஷீட்டு எடுத்துகிட்டு வாங்க உங்களோட ஃபோட்டோ உங்களோட பான் கார்ட் ஐடி கார்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க உங்களோட ஃபேமிலிக்கான ஷ்யூரிட்டி என்ன இருக்கோ அதையும் எடுத்துகிட்டு வந்துருங்க ஆ சரி ஓகே சிசி இருக்கு நீங்கள் வாங்க இது ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் இது புரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓகே பண்ணி தரேன் எப்படியும் ஒன் மன்த் ஆயிடும்பா ஒன் மன்த் ஆயிடும் எப்படியும் உங்களுக்கு எல்லா ப்ராசஸ்ஸும் முடிஞ்சு இது பண்ணுறதுக்கு ஓகேப்பா நீங்கள் இதுக்கு முன்னேயே அரேஞ் பண்ணிருக்கோம் நீங்கள் பண்ணதுக்காக ஒன் மன்த் சொல்லிருக்கோம் இல்லாட்டி இதுவும் லேட்டாகும் வந்து தாலுகா ஆஃபிஸ் அதெல்லாம் போயிட்டு சைன் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்குல்ல அதனால் ஆ சரி ஓகேப்பா கண்டிப்பாக நீங்கள் வாங்க நான் பேசி பார்க்குறேன் ஆ தேங்க் யூ